இப்போலேருந்தும் சரி காலேஜ் படிக்கின்ற அப்போவும் சரி இந்த ரன்னிங் வந்து எனக்கு நான் எப்போதுமே வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்டில் காலேஜ் படிக்கிறப்பையிலே இருந்தேன் ஸ்கூல் படிக்கின்றப்ப இருந்தேன் அப்போயிலேருந்தே எனக்கு வந்து ரன்னிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதில் வந்து நான் எப்போவுமே பிராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அதை நான் விடவே இல்லை இந்த டைம் வரைக்கும் நான் வந்து அதுக்கான பிராக்டிஸ் எடுத்துட்டுருக்கேன் அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் பாடி ஃபிட்டாக இருக்கற மார்ருக்கும் மார்னிங் எழுந்திருச்சி நான் அந்த ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணுறோப் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒரு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அன்றைய நாளே ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு ஃபீல் ஆகும் நான் செய்யல அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு ஒரு மாரி ஏதோ ஒரு பெரிய எனர்ஜிட்டிக்காக இருக்கற மாதிரி இருக்காது நான் அதனாலேயே வந்து டெய்லுமே இந்த ரன்னிங் செய்வேன் ரன்னிங் வந்து பிராக்டிஸ் பண்ணிவிடுவேன் அது அதுக்கப்புறோம் இந்த எப்படி சொல்கிறதுன்னா என்னால் டே டைம் மார்னிங் பண்ண முடியலனாலும் ஈவினிங்காது நான் வந்து அந்த பிராக்டிஸ் நான் எடுத்துடுவேன் அப்படி எடுத்தால் மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபீல் குட்டாவும் இருக்கும் அதே சமயம் எனக்கு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இல்லை அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாவே ஏதோ ஒரு ஃபீல் ஒரே ஒரு என்னோடய ஹெல்த் வைஸ் எனக்கு ஏதோ வீக்காக இருக்கற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் அதனால் நானும் எவ்ரிடே மார்னிங் ஈவினிங் டூ டைம்ஸ்மே பண்ணிவிடுவேன் மேக்ஸிமம் எதாவது ஒரு டைம் நான் வந்து கம்பள் சரியாக இந்த ரன்னிங்கை நான் எடுத்துப்பேன்